மழைக் காலத்தில் வந்து மாடை வந்து அதுவும் மாட்டுக் கொட்டகை அமைத்து அந்த கொட்டகையில்தான் மாடைக் கட்டணும் மின்னல் மழை அந்த சவுண்டு இதெல்லாம் அதுக்கு பட்டு மிரளாத அளவுக்கு சுவுரு வச்சு கட்டி குளுர் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து மாடுங்களை வந்து கட்டணும் மாடு மழைக் காலத்தில் சேறு சகதியான இடத்துல வந்து நம்ம அதை கட்டினோன்னா அந்த சேறு காலில் பட்டு பட்டு அந்த க ம மாடினுடைய குளம்புல வந்து அந்த சேற்றுப் புண் மாதிரி வந்துடும் அதெல்லாம் வந்து அந்த அந்த காலக்கட்டத்தில் டாக்டர்கிட்ட போய்விட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அதுக்கு உணவு வந்து பார்த்திங்கனா ப உணவை ஸ்டாக் பண்ணி வெச்சுருக்க உணவை ட்ரையாக உள்ள உணவை வந்து மழை நேரத்தில் அதுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்படி பராமரித்தோன்னா ம மாடு வந்து மழைக் காலத்தில் வந்து சேஃபாக வந்து இருக்கும் அது இப்போ நோய் வராமையும் அதை தவிர்த்திடலாம்